எங்கள் ஊரில் வந்து விளையாடுறவங்களுக்கு வந்து நல்லா ஊக்கமளிப்போம் ஆனால் வந்து விளையாட்டு சொல்லி கொடுக்குற மாதிரி எந்த ஒரு கோச்சுமே எங்கள் ஊரில் வந்து இல்லை அந்த மாதிரி விளையாட்டுறத்துக்கு வந்து மைதானமும் எதுவுமே எங்கள் ஊரில் வந்து கிடையாது அதனால வந்து எங்கள் ஊரில் உள்ள பெண்களோ ஆண்களோ வந்து வெளியில் போய் விளையாடுறது வந்து வாய்ப்புகள் வந்து இல்லை இந்தியா அது மாதிரி இந்தியாவில் வந்து விளையாட்டு வந்து ஊக்குவிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமத்துலேயும் ஒரு கோச் வந்து சொல்லி கொடுக்குற மாதிரியோ மைதானம் அமைச்சு கொடுக்குற மாதிரியோ வச்சுருந்தாங்க அப்படினா இந்த விளையாட்டை வந்து விளையாட்டில் வந்து ஊக்குவிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது